நான் ஃபேஸ்புக்கில் ஆட்ரு பண்ணப்போ அந்த ஃபேஸ்புக்கில் வரது எல்லாமே ஃப்ராடு பொருள் ஒன்று கூட சரி இல்லை ஆமாம் ரெண்டு மூணு முறை நானு தெருவிச்சன் எல்லாம் டூப்ளிகேட்டாவே வருது அவன் காமிக்கிறது ஒன்று வரது ஒன்று நல்லா காமிக்கிறான் குவாலிட்டியாக வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறான் ஃபேஸ்புக்கில் ஆமாம் ஆனால் வீட்டுக்கு வர பொருள் பார்த்திங்கன்னா டேமே குவாலிட்டி இல்லை ரொம்ப மோசமாக ஒஸ்ட்டு சரி இல்லை பெஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் போட்டுக்கலாம் அதில் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டி வரும் இல்லைனா நம்ம வந்து கடைக்கு நாமளாவே போயிட்டு கண்ணில் பார்த்து நமக்கு பிடிச்சது மாதிரி நல்லா குவாலிட்டியாக தேடி பிடிச்சி வாங்கிறது தான் பெட்ரு ஆமாம் இந்த ஃபேஸ்புக்லலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணவே கூடாது ஃப்ராடு பசங்களாக இருக்கிறாங்க எல்லாம் ஆமாம் சும்மா காசு தான் வேஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக்லலாம் போடுறது அவன் ஏதோ போடுறான் ஆமாம்